வணக்கம் சார் நான் பயிர் காப்பீட்டு பாலிசியில கொஞ்சம் திருத்தம் செய்யணுங்க சார் நாலாவது கௌண்ட்ல கேட்கவா சார் ஓகே சார் அங்கே கேட்டுக்கறேன் வணக்கம் சார் நான் சமீபத்தில் திருமணம் செஞ்சிவிட்டேன் சார் அதில் இருந்து என் கடைசி பேரை மாற்றிட்டேன் என் பெயர் காப்பீட்டு பாலிசிலையும் என்னோட கடைசி பேர் மாற்றணும் ஆனால் இன்னும் பழைய பெயர்ல தான் பதிவு காமிக்குது என் கடைசி பெயரை மாற்ற கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் சார் நான் இப்போ என்னோட திருமண சான்றிதழ் கையோட கொண்டு வந்துருக்கேன் சார் அதில் இப்போ மாற்ற வேண்டிய பெயரில் தான் இருக்கு சார் இந்த சாற்றிதழ் போதுமா சார் ஓகே சார் இந்த பேரில் என் பாலிசியை மாற்றிக் கொடுங்க சார் ஓகே சார் என் பெயர் மாற்றம் ஆகிடுச்சா சார் ரொம்ப நன்றி சார் இது புதுப்பிக்கப்பட்ட பாலிசியோட நகல் சார் இதை எடுத்துவிட்டு வந்து இரண்டு நாளுக்கப்பறம் உங்களை வந்து பார்க்கறேன் சார் ஓகே சார்